ஆ தமிழ் டைம் ப்ரௌசிங் சென்டரா இது ப்ரௌசிங் சென்ட்ருங்களா மேம் ஒரு ஒரு ஃபைவ் ஒரு டென் பேப்பர்ஸ் வந்து ஸ்பைரல் பண்ணணும் ஆமாங்க மேம் ஆ ஏ த்ரீ சைஸில் பண்ணி தருவீங்களா எப்படிங்க மேம் ஓகேங்க மேம் மேம் கலர் பிரிண்ட் அவுட்லாகவும் இருக்குதுங்களா இங்கே ஓகேங்க மேம்

ஓகே ம்

ஓகே இந்த ப்ரஸ் ப்ராஜக்ட் ஒர்க்கெல்லாம் செஞ்சு தருவீங்களாங்க மேம் ஓகேங்கம்மா மேம் பைண்டிங் பண்ண எவ்வளோங்க மேம் தேவை எங்களுக்கு வந்து ஸ்பைரல் போடணும் மேம் ஒரு ஐம்பது காப்பி போடணுங்க மேம் ஆமாம் இது எவ்வளோ பைசா வரும் மேம் ஓகேங்க மேம் நாங்கள் ரெகுலராக உங்கள் கடையில் தான் பார்த்துட்ருந்தோம் ஆ சரி மேம் இன்னோன்னு மேம் உங்கள் கடையில் தான் ரெகுலராக நாங்கள் போட்டுகிட்ருக்கோம்

ம் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் கண்டிப்பாக சொல்கிறோம் மேம் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் ஆ நீங்கள் எப்போங்க மேம் ஃப்ரீயாக இருப்பீங்க ஓகேங்க மேம் ஒரு டென் ஓ கிளாக் வர்ரோங்க மேம் ஆ சரிங்க மேம் ஓகே தேங்க் யூ ஓகேங்க மேம் அனுப்புகிறேங்க மேம் ஓகே ஓகே தேங்க்யூங்க மேம்